ஹலோ மேம் வணக்கம் மேம் நான் வந்து ஸ்டூடண்ட்டு இப்போ தர்மபுரி டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வந்து நான் இப்போ த்ரீ டேஸ் வந்து ஸ்டே பண்ண போறேன் அங்கே வந்து ஒகேனக்கலில் குரொக்கடைல் இது முதல பண்ணை இருக்குங்களா நீங்கள் லோக்கல் கைடுங்ளா உங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்ளா எனக்கு வந்த அந்த முதல பன்னைக்கு போயிவிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும் அதுக்கு கொஞ்சம் கைடு பண்ண முடியுங்களா உங்குளால ஆமாம் சரி ஓகேமா

சரிங்க

ஆமாங்க மேம் ஆ வச்சுருக்கோம் மேம் ம் சாரதா காலேஜ் மேம் சாரதா ஃபோர் மெம்பர்ஸ் வந்துயிருக்கோம் மேம் த்ரீ மெம்பர்ஸ் லேடிஸ்சு சிங்குள் நான் வந்து ஜென்ஸ்சு மேம்

ஆ ஓகே ஓகே ஓகே தேங்க்ஸ் மேம் இது நாங்க நாங்களே தான் இது எங்கள் புராஜெக்ட் இது எங்கள் ஒர்க் இது ரிசர்ச் பண்ணுறது அதனால் நாங்களே தான் ஏற்று பண்றமாதிரி இருக்கும் ம் சரி பார்த்து கொஞ்சம் பேசுங்க ம் ம்

அப்படிங்ளா சரி மேம் அப்படிங்ளா சேரிங்க ஆ அதுக்கு கண்டிப்பாக பார்த்து பண்ணிக்கொடுக்குறோம் மேம் ம் எனக்கு ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திங்ன்னா எனக்கு த்ரீ டேஸில் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திங்ன்னா எனக்கு ஓகே நான் கேக்கறதை மட்டும் செஞ்சி கொடுத்து அரேஞ்மண்ட் பண்ணிக்கொடுத்திங்ன்னா இன்னொரு டூ டேஸில் கிளம்பிருவோம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம்

ம் சரி மேம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுற மேம் ம் சரி மேம் நன்றி